மஹாத்மா காந்தி அவர்களினுடைய சுயசரிதை புத்தகத்தை நான் அதிகம் படித்திருக்கின்றேன் அதில் மதுரைக்கு வக்கீலாக இந்திய சுகந்திரப்போராட்ட பங்கேற்ற மஹாத்மா காந்தியடிகள் அவர்கள் வருகை தந்த பொழுது வயல் வெளிகளில் விவசாயிகள் சட்டை அணியாமல் பணியாற்றி கொண்டிருந்தனர் அதே போல ஏழை மக்களும் பலர் சட்டை அணியாமல் நடமாடிக்கொண்டிருப்பதனை கண்டு மஹாத்மா காந்தியடிகள் மனதை பாதித்தது அடுத்தநாள் அவர் மேல் சட்டை அணிவதை துறந்தார் அந்த சம்பவம் என்னை மிகவும் உணர்ச்சிப்படுத்தியது அதற்கப்புறமும் அவர் இறக்கும் வரை மேல் சட்டையை அவர் அணியவில்லை இத்தனைக்கும் அவர் வந்து சிறந்த வழக்கறிஞர் ஆவார் நாட்டுக்காக சுகந்திரம் வாங்கிக்கொடுத்த மஹாத்மா காந்தியடிகளினுடைய புகழ் வாழ்க வெல்க வாழ்க சுகந்திரம் வெல்க இந்தியா